பாரம்பரிய விளையாட்டுகளை வந்து பாதுக்காக்க விளையாட்டுத்துறை என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்குது அப்படின்ட்டு பார்த்தா நிறையவே நல்ல நல்ல நடவடிக்கைகள் வந்து எடுக்குறாங்க எப்படின்னு பார்த்தா இப்போது கல்லூரி ஸ்டூடண்ட்ஸ் கல்லூரி மாணவர்களையும் கல்வி மாணவர்கள் எல்லாருகிட்டையுமே வந்து ஊக்கவிச்சு ஒரு ஒரு விளையாட்டுலையுமே வந்து பங்கேற்று அதுக்கு வந்து ஊக்குவிக்கறத்துக்கு வந்து அதுக்கான பரிசு அப்புறம் பணங்களையவும் வந்து பரிசாக வந்து தந் தராங்க இப்போது பாரம்பரிய விளையாட்டுன்னு எடுத்துகிட்டா நம்ம ஜல்லிக்கட்டு அந்த மாதிரி பார்க்கறோம் ஜல்லிக்கட்டுன்னா ஜல்லிக்கட்டுன்னா வந்து அது வந்து நிறைய தேவை இல்லாத தேவை இல்லாத சைடெ ஃபெக்ட்ஸ் அப்புறோம் நிறைய உயிர் பாதிப்பு வருது அப்படி இப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அது வந்து பாரம்பரிய விளையாட்டுக்குள்ளே வந்துருக்கு அப்போது அதை வந்து நம்ம எந்த வகையில் பாதுகாப்பாக விளையாட முடியுமோ அந்த வகையில் நம்ம விளையாடணும் அப்போது தான் வந்து நம்ம பாரம்பரியம் வந்து இன்னும் வந்து வளரும் அது வளர்றது மூலியமாக நம்ம வந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்தை வந்து காப்பாற்றலாம் ஜல்லிக்கட்டு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய தமிழ் பண்பாடு உள்ள விளையாட்டுகளும் இருக்குது அந்த வகையில் வந்து கொக்கோ எடுத்துக்கலாம் கொக்கோ வந்து பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு அதை வந்து ஒரு அதுவுமே ஒரு பாரம்பரிய விளையாட்டு தான் ஐந்து புலி ஆட்டம் அதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய பாரம்பரிய விளையாட்டு தான் அது எல்லாமே வந்து நம்ம வந்து என்ன இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற இந்த மக்கள் விளையாடுறாங்களா அப்படின்னு கேட்டால் ம் ஒரு சில பேர் இன்னும் விளையாண்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா வந்து இன்னும் நிறைய பகுதிகள்ல இந்த விளையாட்டுலாம் வந்து இருந்துட்டு தான் இருக்குது இது வந்து விளையாடிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ வந்து ஊனமுற்றவர்களுக்கும் தனியாக வந்து ஒரு ஒரு தனியாக வந்து ஒரு ஒரு ஸ்கீம் மாதிரி கொண்டு வந்து அவங்களையுமே வந்து இதில் உள் அடக்கிக்கிறாங்க அப்படி உள்ளடக்கறதனால அவங்களுக்குமே ஒரு வாய்ப்பு வந்து நம்ம கொடுக்கற மாதிரி இருக்குது அவங்களோட திறமையுமே வந்து வெளிய வருது அவங்களோட சின்ன சின்ன ஆசையுமே வந்து நிறவேறுது அந்த வகையில் வந்து ஒரு நல்ல படியே வந்து வைத்திருக்காங்கன்னு சொல்லலாம் நம்மளோட விளையாட்டுத்துறை விளையாட்டுத்துறை வேற என்னலாம் பண்ணுது அப்படின்னா பொங்கல் அந்த மாதிரி பாரம்பரிய பண்டிகை வரப்போ அந்த மாதிரி பாரம்பரிய விளையாட்டுகளையும் வந்து வைக்கிறதில் வந்து வச்சி அதுக்கான பரிசு கொடுக்கறதுல வந்து ஒரு நல்ல முன் உதாரணமாக ஒரு நல்ல ஸ்டெப் வந்து எடுத்து வச்சிருக்குன்னு சொல்லலாம் விளையாட்டுங்கிறது வந்து சாதாரணமான விஷயோம் இல்லை அது எல்லாருக்குமே வரதும் கிடையாது அது வந்து நம்ம நல்ல முறையில் வந்து நல்ல முறையில் வந்து அதை எடுத்துப்போகணும் எடுத்துட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அதை வந்து நம்ம கலாச்சாரத்தில் எப்பவுமே வச்சிருக்கணும் அது தான் அது வந்து இது இதுக்கப்பறம் வர்ற மக்களும் மாணவர்களும் அதை வந்து பின்பற்றணும் அது தான் வந்து நம்ம கலாச்சாரத்துக்கும் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன்